ஜலதோஷத்தை குணப்படுத்துகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வல்லாரக்கீரை வல்லாரக்கீரையை வந்து சூ சூப் பண்ணி குடிக்கணும் அது எப்படி செய்கிறதுனா ஃபர்ஸ்ட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வல்லாரக் கீரையை தண்ணியில் அலசிவிட்டு அதில் வந்து சுடு தண்ணியில் போடணும் போட வைச்சுட்டு மிளகு தட்டி போட்ணும் உப்பு மிளகு சீரகம் எல்லாமே வந்து அதில் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து குடித்தா தலை ஜலதோஷம் தீரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ஆட்டுக்கால் சூப் குடித்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆட்டுக்காலை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நசுக்கி எடுத்து ஒரு கோ பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஃபர்ஸ்ட்டு கழுவி ஊற்றி கழுவி எடுத்து வச்சிடணும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து உப்பு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சதுக்கு அப்புறமா மிளகு சீரகம் அப்புறமா கரம் மசாலா போட்டு தட்டி உப்பு கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை அதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சா அது ரொம்ப நல்லது கொதிக்க வைச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நேரம் கழித்து குடித்தால் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு சளி போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா கரு கருவேப்பில்லை தேங்காய் எண்ணெய் அப்புறமா கல் உப்பு எல்லாம் வந்து ஒன்றாக சேர்த்து வறுத்து அதை பொடி பண்ணி அதில் வந்து நம்ம சாதத்தில் பினஞ்சு சாப்பிட்டோம்னா அதுவும் சளி போ போகும்